இப்போ நான் பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் இருக்கேன் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டி வீடு வந்து திருச்சியில் இருக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்கே போவோம் அப்படின்னா மலைக்கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு மலைக்கோட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து திருச்சிதான் அடிக்கடி வந்து சின்ன பிள்ளையில அடிக்கடி அழைச்சிட்டு போவாங்க அப்பா மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எப்பொழுதும் போவோம் மலையில் ஏறும் போது சின்ன பிள்ளைலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் மலை மேலே ஏறி சாமி பார்க்கணும் அப்படின்றது தான் ஆசை அதான் ஆசையாக இருக்கும் அதனால் பொறுமையாக ஏறி மெதுவாக ஏறி போவோம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிலாக இருக்கும் ஆனால் ஏறி போய்டுவோம் அந்தமாதிரிதான் சின்ன சின்ன பயணங்கள் அதுதான் வந்து நான் சிறு வயதில் பயணம் செஞ்சது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேற எங்கேயும் அதிகமாக அழைச்சுட்டு போனதில்லை அத்தை வீடு வந்து திருவாரூரில் இருக்கு அங்கே வந்து ஆழித்தேரின் போது அங்கே அழைச்சுட்டு போவாங்க அது வந்து ஒரு மே மாசத்தில் நடக்கும் அங்கே வந்து சின்ன பிள்ளைல அதிகமாக அழைச்சுட்டு போவாங்க தேர் ஒரே கூட்டமாக இருக்கும் போய் நாங்கள் போய் தேரை பாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் இது ரெண்டு தான் அதிகமாக நாங்கள் பயணம் செஞ்ச ஊருன்னு சொன்னால் பாட்டி வீடும் அத்தை வீடும் மட்டும் தான்